நான் முதலில் வாங்கின தொலைக்காட்சியைப் போலவே இன்னொரு தொலைக்காட்சி வே வாங்க வேண்டும் என்று விரும்பி அதே போல் மற்றொரு தொலைக்காட்சியை ஆடர் செய்தேன் ஆனால் முதலில் வாங்குன தொலைக்காட்சியைப் போல மறுமுறை வாங்குன தொலைக்காட்சி உபயோகப்படவில்லை அது கா நீடித்த காலமும் குறைவாக உள்ள இருந்தது